எனக்கு வந்து காய்கறிகளை வளர்க்கணுன்னுதான் ஆசை வீட்டில் வந்து வெண்டக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் பச்சை மிளகா இந்தமாரி காய்லாம் நிறையா அப்புறம் பீகங்காய் பொடலங்காய் இந்தமாரி காய்லாம் வீட்டில் போட்டு வளர்க்கணுன்னு ஆசை ஆனால் எங்களுக்கு இடம் அந்தளவுக்கு வசதி இல்லை அந்தளவுக்கு இடமும் இருந்தால் போட்டு செய்யலாம் இப்போ நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கோம் அவங்க ஹவுஸ் ஓனரு ஒத்துக்கமாட்டாங்க அதெல்லாம் போடுறதுக்கு இப்படி கிராமத்து பக்கமாக இருந்தால் வீட்டு வாசலில் போடலாம் நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எல்லா காயும் வ வச்சு வாங்கி போட்டு எல்லாமே பண்ணலாம் இருந்தாலுமே இப்போ இந்த வீட்டில் இருக்கக்குள்ளே நாங்கள் ஒரு வெண்டக்காய் செடி வச்சோம் அதில் காய் நல்லா ரெண்டு மூணு காய் வந்துச்சு அதனால் ந எங்களுக்கு அது ஆசை வளர்க்கணுன்னு முள்ளங்கி வீட்டில் போடலாம் கொத்தமல்லித்தழ போடலாம் புதினா போடலாம் இதெல்லாம் தெரியும் ஆனால் இடம் இல்லை இடம் இருந்தால் போட்டு வளர்க்கணுன்னு ஆசைதான் அது இடம் இல்லாதனால அதனால் எங்களால் போடமுடியல பழம் எல்லாம் வளர்க்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அது அந்தளவுக்கு தெரியாது அதனால நாங்கள் அதை வளர்க்கல காய்கறின்னா நம்ம ஒரு மண்ணில் வச்சு ஒரு தொட்டி வாங்கி வச்சு அதில் ஒரு செடி நட்டு வச்சமா விதைய போட்டம்னா வந்துரும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு அதில் பிச்சிக்கலாம் காய் கத்திரிக்காய்லேருந்து எல்லாமே பிச்சிக்குவோம் பூவும் அதேமாதிரி பண்ணலாம் மல்லிகைப்பூ போடலாம் வீட்டில் செடி மல்லிகப்பூ போடலாம் குண்டு மல்லி வைக்கலாம் இதெல்லாம் ரோஜாப்பூ நான் முன்ன சொன்னமாதிரி ரோஜாப்பூ வைக்கலாம் இதெல்லாம் வைக்கலாம் மற்றபடி எது பெருசாக வைக்கிறதுக்கு இடம் வசதிகள் இல்லை அதனால நாங்கள் அதை வைக்கிறதுல்லை காய்கறி தான் மெயினாக அது வைக்கணுன்னா அது கொஞ்சம் இடம்னாகூட போதும் ஆனால் அதுக்கு அவங்க ஹவுஸ் ஓனரு ஒத்துக்கமாட்டாங்க இப்போ இருக்கிறது இதில் கிராமத்து பக்கம் தான் வைக்கலாம் வைக்கணுன்னு நினச்சாக்கா காய்கறிகள் தான்